தமிழ்மொழியை வந்துவிட்டு அதோட தூய வடிவில் பேசுறதுக்காக ரேடியோ டிவி செய்தித்தாள் பத்திரிக்கை போன்ற ஊடகங்கள் வந்துவிட்டு நிறைய வந்துவிட்டு பங்காற்றுது அதில் ரேடியோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே ஈரோடு எஃப்எம்னு ஒன்று வச்சு காலையில ஏழு மணி முதலில் எட்டு மணி வரையும் நம்ம வந்துவிட்டு ஃபோன் பண்ணி அதில் பேசணும்னா அதில் வந்து தூய தமிழ்ல உரையாடுகிற மாதிரி வந்துவிட்டு நிகழ்ச்சி கண்டெக்ட் பண்ணுறாங்க இப்போ தொலைக்காட்சியிலன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஷோ மூலமாக வந்துவிட்டு இப்போ ரீசென்ட்டாக தமிழ் மொழியை பற்றி ஒரு டிபேட் மாதிரி வச்சாங்க அதே நீயா நானா வந்துவிட்டு வி விஜய் டிவியில வந்துவிட்டு பார்த்துட்டீங்கன்னா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலமாக தமிழ் எவ்வளோ பழமையானது எவ்வளோ தொன்மையானது அதோட சிறப்புகள் என்ன அதை பற்றி எல்லாம் விவரிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணுறாங்க செய்தித்தாள் பத்திரிக்கையில் பார்த்துட்டீங்கன்னா தமிழ் வந்துவிட்டு அதோட தூய வடிவில் எழுதி தினத்தந்தி இந்த இந்து அந்த மாதிரி நாளிதழ்கள் வந்துவிட்டு வெளியாகுது